செடிங்களுக்கு செம்மண் போட்டு உரத்த போ போட்டு கூட நட்டு வைக்கலாம் செடிங்கள் வரும் க கருமண்ணுலேயும் வரும் செடிங்கள் அதுக்கு தனியாக யா இந்த உரங்க ஊரியா உரம் அதெல்லாம் போட்டு அதுக்கு களைவெட்டி அதுக்கு அடியில் அடியில் கொத்திவிட்டு அதுக்கு அடியில் உரம் போட்டு அந்தமாதிரி வளரும் வளர வைக்கலாம் செடிங்களை செடி கொடியை வளர்ந்து வைக்கலாம் அதுதான் செம்மண்ணுலேயும் போடலாம் கருமண்ணுலேயும் செடியை வளர வைக்கலாம் அதுமாதிரி செய்யலாம் அந்தமாதிரி இருக்குது உரம் வந்து எந்த உரம் செடி வளர்ச்சி ஆகுமா அந்த உரம் போட்டு செய்வாங்க களைய கொத்து வாங்க அதுமாதிரி செய்யலாங்க